என்னோடய ஃபேமிலியில யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா இப்போது ஃபீவர் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து சூடாக தண்ணி வச்சு தர்றது குடிக்கிறதோ மற்றபடி அவங்க குளிக்கிறது அந்தமாதிரி எது சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் அவங்களுக்கு வெதவெதன்னு தண்ணி வச்சு கொடுக்கணும் குடிக்கிறதுக்கு அதுமட்டும் இல்லாமல் அவங்க சாப்பிறதுக்கு வந்து இப்போ வந்து வாய் கசப்பாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த டைம்ஸ்ல வந்து இந்த கஞ்சி கொஞ்சோம் ஊறுகாய் அந்தமாதிரி நாக்கு ஒணக்கையாக இருக்கிறமாதிரி செஞ்சு தருவோம் மற்றபடி அவங்கள என்ன கேரிங்ஸ்சாக பார்த்துப்பேன்னா ஜூஸ் ஐட்டம்ஸ்லாம் கொடுக்கலாம் இப்போது சாத்துக்குடி இந்தமாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு வந்து நல்லா எடுத்துக்கலாம் இன்னொன்று வந்து சமைக்கிறதுனா இந்த காய்கறியெலாம் போட்டு நம்ம குழந்தைக்கெல்லாம் செய்வோம் இல்லையா அதுமாதிரிலான் வேக வச்சு குக்கர்ல சாதம் வச்சு அந்த மாதிரிலான் கடஞ்சி கொடுக்கலாம் ரசம் வச்சு கொடுக்கலாம் இந்தமாதிரி ஐட்டம்ஸ்லாம் இப்போ சாப்பிட கொடுக்கலாம் மற்றபடி காரமாகவோ புளிப்பவோ அப்படிலாம் கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து டக்குன்னு எதாவது இன்னும் ஃபீவருக்கான அந்த வாமிட்டிங் அந்தமாதிரி பிரச்சனைலாம் வந்துரும் அந்தமாதிரிலாம் இல்லாமல் இந்தமாதிரி சின்ன சின்ன விஷயத்த அவங்களுக்கான கஷாயம் இந்த மாதிரிலாம் வச்சு கொடுத்தாவே அவங்க சீக்கிரம் குணமாகிடுவாங்க இதுதான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சின்ன சின்ன சிம்பிளான சாப்பாடு